திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய சுகாதார அமைப்புலாம் இருக்குது எங்கள் கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே நிறைய பெரிய பெரிய கருவிலாம் வெச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பெரிய மருத்துவமனையில் இருக்கிற சிறப்பு அம்சங்களெல்லாம் இருக்குது இன்னும் பெரிய பெரிய நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் ஊரில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் முன் வருது நல்லா சுகாதாரமான முறையில் இருக்குது அப்போ ஃபினாயில் போட்டு மாப் வெச்சு துடைக்கறாங்க ஆனால் பாத்ரூம் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் அசுத்தமாக இருக்குது ஒரு சில மனிதர்கள் சரியாக உபயோகம் பண்ணாததால் இல்லம் தேடி மருத்துவம் மூலமாக ஊனமுற்றோருக்கு வயதானவர்கள் வீட்டுக்கு போய்ட்டு மருத்துவம் பார்த்து மாத்திரைகள்லாம் வழங்குறாங்க குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா ஊர் பள்ளிகளுக்கும் போய்ட்டு மூணு மாதத்திற்கு ஒருவாட்டி ஊட்டச்சத்து மாத்திரை குடற்புழு நீக்கிற மாத்திரையெல்லாம் தர்றாங்க அப்படியே குழந்தைகளோடய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பரிசோதிச்சுட்டு வர்றாங்க இப்போல்லாம் நூத்தியெட்டு சேவைலாம் நல்லாவே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அவசர காலங்களில் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சுகாதார அமைப்பு மருத்துவ வசதிகளும் இருந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்